ஆமாங்க நீங்கள் கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது நாங்கள் இந்த ஒரு மகிழுந்து ஒன்று வாங்கினோம் மகிழுந்துங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது தான் அந்த மகிழ் உந்து மகிலிச்சிய வந்து உண்டு பண்ணுது எனக்கு நிறைய மகிழ்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு அதை சொல்கிறதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு கார் வாங்கினோம் அந்த கலர் அதை உடைய கலர் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்குது அது வந்து ஒரு பதிமூணு லட்சம் ரூபாயிக்குல வாங்கியிருந்தோம் அந்த பதிமூணு லட்ச ரூபா கார் பார்த்தீங்கன்னா அதிகபடியாக மைலேஜ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு இருவத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் தருது ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு அதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு வந்து நிறைய வகையான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதை பயன்படுத்தும்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்குது இப்போது இதை பயன்படுத்தி நாங்கள் இந்த காரை பயன்படுத்தி நாங்கள் வெளியூருக்கெலாம் போனோம் அந்த தருணம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சி முதல்ல ஒரு கோயிலுக்கு போனோம் அந்த கோயில்ல போய் பூஜை எல்லாம் போட்டோம் பூஜை போட்டதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு ஜீவ வாசிகளுக்கு ஒரு வகையான பழம் இது மாதிரி பொறி இதெலாம் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தோம் மேலும் அங்கே இருந்து கொஞ்சம் தூரம் கார் எடுத்துகிட்டு பயணம் பண்ணிணோம் ஒரு பத்து கிலோமீட்டர் பக்கம் பயணம் பண்ணும்பொழுது அங்கே வந்து ஒரு நிகழ்வு ஒரு அருவியை பார்த்தோம் அந்த அருவி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது அதில் கொஞ்சம் நேரம் நிறுத்திவிட்டு அங்கே கொஞ்சம் குளித்துட்டு உடை எல்லாம் மாற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் செ போனோம் அங்கே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருந்துச்சி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மதியம் நேரம் ஆகிடுச்சி மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா பசி எடுக்க ஆரம்ச்சிருச்சி எல்லாத்துக்கும் அதனால் அங்கே ஒரு ஒரு வீட்டு பக்கமான ஒரு அமைப்பு வீட்டு பக்குவ முறையில் ஒரு ஒரு ஒரு ஒரு உணவகம் இருந்தது அந்த உணவகத்தில் போய் நாங்கள் உணவு அருந்தினோம் அங்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அவங்க தயாரித்த உணவு எல்லாமே மண்சட்டியில் செஞ்சிருந்தாங்க அந்த பாதை அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதை சாப்பிடும்பொழுது ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்போது அவங்க தயாரித்த கொடுத்த அந்த உணவெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ருசியும் கை மனத்தோடேயும் எங்கேயும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஏன் அப்படின் கேட்டீங்கன்னா அங்கே இருக்கிறது எல்லாம் அந்த மலை சார்ந்து வளரக்கூடிய பயிர்கள்ல இருந்து அவங்க செஞ்சாங்க ஒரு சாதாரண ஒரு கம்பு தோசை அப்படிங்கிற ஒரு தோசை செஞ்சிக்கொடுத்தாங்க அதுக்கு வந்து ஒரு இஞ்சியும் மிளகு அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா பூண்டு இதை போட்டு ஒரு சட்னி வச்சிருந்தாங்க அந்த கம்பு தோசைக்கும் அந்த சட்னிக்கும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சி இதை சாப்ட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போனோம் அங்கே வந்து ஒரு மலையும் அதை சா அது சார்ந்தாப்படி ஒரு இடமும் இருந்தது அங்கே ஒரு சிறிய ஓடை மாதிரி போச்சு அந்த இடத்துல நாங்கள் வந்து வண்டியை நிறுத்திட்டு அங்கே கைகால்லெலாம் அலம்பிவிட்டு அங்கே பக்கத்தில் நொங்குன்னு சொல்லி ஒரு விஷயோம் விற்றுகிட்ருந்தாங்க அதாவது பனை மரத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு வகையான பொருள் அந்த இது நொங்கு அப்படிங்கிறது அது ஒரு உணவு பொருள் அந்த உணவு பொருளை வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம் அது ரொம்ப ச திருப்தியாக இருந்துச்சி அதுக்கப்பறம் நாங்கள் வண்டியில் ஏறிகிட்டு கொஞ்சம் தூரம் இன்னும் பயணம் போட்டோம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் பக்கம் போயிடுப்போம் அதுக்கப்பறம் அங்கே ஒரு தேநீர் கடை இருந்தது அந்த தேநீர் கடையில் தேநீர் குடித்தோம் அதுவும் மகிழ்ச்சியாக இருந்ச்சு அப்படியே கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சோம் இரவு நேரத்தில் ஒரு விடுதியில தங்கிட்டு அங்கே கேம்ப்ஃபையர் அப்படிங்கிற அந்த கேம்ப்ஃபையர் போட்டிருந்தாங்க அதில் சந்தோசமாக நெனைஞ்சோம் அதில் விளையாண்டோம் அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா ரூம் போய்ட்டு நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு அங்கெல்லாம் காலையில் என்னென்ன சாப்பிடக்கூடிய சிற்றுண்டிகள் இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் மறுபடியும் பயணம் போட்டு திரும்ப எங்கள் ஊருக்கே திரும்பி வந்துட்டோம் இது நான் எவ்வளோ நேரம் வேணுனா சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இதில் இருந்து என்னா தெரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் ஒரு புது கார் வாங்கினோம் அந்த காரை பயன்படுத்தி ஒரு பெரிய லாங் ட்ரிப் போனோம் அது மகிழ்ச்சி அளிச்சது எங்களுக்கு மிக மிக சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துச்சி அப்படின் நாங்கள் சொல்கிறோம்